எங்கள் ஊரில் பாரம்பரிய விளையாட்டு என்னென்று கேட்டிங்கன்னால் தாயம் விளையாடுவாங்க பெரியவங்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் பொழுதுபோக்குனா அது ஒரு என்ன நம்மக்குள்ள என்ன மனக்கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த விளையாடும்போது ஒரு மன நிம்மதியும் கிடைக்கிது ஒரு சந்தோஷமும் இருக்குது அந்தமாதிரி இருக்கும்போது ஒரு நாலு பேர்க்கூட பேசும்போதும் அந்த ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கிது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கிறது அப்படின்னு என்னுடைய ஒரு கருத்து ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா எங்கள் ஊரில் வாலிப பசங்கள் இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்க பார்த்தீங்கனாக்கா காலைல கிரிக்கெட் விளையாட்றது அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கா வச்சுருக்காங்க அதேமாதிரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளும் இருக்காங்க அவங்க குறைஞ்ச அவங்க கபடி விளையாட்றாங்க இப்ப அந்த விளையாட்டு பார்த்தீங்கனாக்கா நாளைக்கு அவங்களுக்கு இன்றைக்கி இந்த சின்ன விளையாட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்கால பெரிய விளையாட்டா மாறலாம் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் தரும் நல்ல ஒரு எதிர்காலமுக்கும் வாய்ப்பளிக்கும் இப்போ பார்த்தீங்கனாக்கா எங்கள் இது எங்கள் ஊரில் பசங்கள் இருக்காங்க இந்த சின்னப்பசங்கள் ஃபுட் பால் கால்பந்து கால்பந்து விளையாட்றாங்க இந்த கால்பந்து கேட்டிங்கனாக்கால் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் குறிக்குது நல்லா இப்போ கைகாலுக்கு ஒரு ஒரு இதாக இருக்கும் நல்ல ஒரு உடலில் ஆரோக்கியம் தரும் நல்ல ஒரு இது இருக்குது அதெலாம் அந்தமாதிரி நல்லா விளையாட்றாங்க பசங்கள் ஆனால் பின்னாடி அவங்க இந்த விளையாட்டு விளையாட்ற போது அவங்களுக்குன்னு இங்கே இல்லை இன்னொரு ஊருக்குப் போகலாம் அந்த ஊரில் விளையாண்டா இன்னும் பெரிய லெவலில் போகலாம் அந்தமாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்குது